தமிழ்நாட்டு புதுப்படங்கள் வெளியாகும் பெரிய சினிமா தேட்டர்கள் நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கே தேட்டர் மற்றும் அப்சரா தேட்டர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது தேட்டர்கள் அப்போது வந்து ஒரு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது முதலில் வந்து கட்டணம் ரூபாய் வந்து ரொம்ப அதிகரிக்குமா இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபை ஹண்ட்ரட் ஃபை ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அப்புறம் போக போக நாள் கழிக்க கழிக்க கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்துடும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அப்புறம் இந்த வசதிகளெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிசாக தான் இருக்கும் இந்த நல்லாயிருக்கும் காசெல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்பாங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் கம்மியாகும் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து அவ்வளோவா தேட்டருக்கெல்லாம் போவதில்ல இப்போது வீட்டிலே வந்து ஃபோனில் பார்த்துக்குவோம் டிவியெலலாம் பார்த்துப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்